எனக்கு பிடிச்ச ஸ்டாருன்னா நான் ஹீரோயினில் வந்து நஸ்ரியாவை ரொம்ப பிடிக்குங்க நஸ்ரியா வந்து அவங்க பண்ணுற ஆக்டிங் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ரொமேன்டிக்காக இருக்கும் அவங்க ஸ்டைல்லையே ஒரு தனியாக இருக்கும் தளியே தனியாக ஒரு ஃபீல் தெரியும் அவங்க நடிக்கிறது ஒவ்வொரு இதுவும் அதுக்கப்புறோம் அவங்க என்ன மலையாள படம்தான் அதிகம் ரொம்ப அதிகமா வந்து அவங்க நடிக்கிறாங்க தமிழ் ஃபீல்டில் ம மற்ற லேங்வேஜுலையும் வந்து அவங்க நடிக்கனும் அப்படின் சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுருக்கு அப்புறோம் அவங்க வந்து ஏன் வந்து இந்த சினிமா ஃபீல்டில் வந்து இப்போ கொஞ்சம் டௌனாக ஆயிவிட்டாங்க அப்படின் சொல்லி எனக்கு தெர்லைங்க மறுபடியும் அவங்க சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்தா வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்ராக இருக்கும் அதுவும் இல்லாம அவங்ககிட்ட கேட்கனுனா என்ன கேட்கனுன்னா ஏன் வந்து இன்னும் சினிமா ஃபீல்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டிங்க மறுபடியும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுங்க அப்படின் சொல்லி அவங்ககிட்ட கேட்பேன்